நான் தமிழ்மொழி பேசக்கூடிய பொண்ணுதானுங்க ஆனாலும் எங்களுடைய வட்டார மொழின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் பாசை அப்படிங்கிறது நான் பேசக்கூடியதுங்க கோயம்புத்தூரில் வந்து கொங்கு பாசைன்னு சொல்லுவாங்க கொங்கு மொழின்னு சொல்லுவாங்க நாங்கள் தமிழையே ரொம்ப அழகாக கொங்கு மொழியில பேசுவோமுங்க இங்கே இங்கேன்னு பேசக்கூடியது கொங்கு மொழிங்க யாருக்குமே வந்து மரியாதை கோடுக்கக்கூடிய மொழி வாங்க போங்க உட்காருங்க அப்படின்ட்டு தமிழ்மொழி கூட தமிழ் வார்த்தை தமிழே ரொம்ப அழகான மொழிங்க அதுக்கூட நாங்கள் பேசுக்கு நாங்கள் சேர்த்தி பேசக்கூடிய அந்த இங்கங்கிற கொழு கொங்கு மொழி வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க அப்போ எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய மொழிதான் வந்து எங்களுடைய வட்டார மொழிங்க அதுபோல தமிழ்மொழிக்கும் எங்கள் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக உணரப்படுங்க இப்போ நாங்க அம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமருங்கள்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்ருந்தோம் உட்காந்துட்ருந்தோம் அப்படிங்குவோம் அதுபோல நிறைய புலம்புதல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைலாம் நாங்கள் பொலம்பிட்டுருந்தோம் அப்படிங்குவோம் போங்கிற வார்த்தை பூக்கு பதிலாக முதல் வார்த்தை போன்ட்ருக்குங்க பொலம்பிட்ருந்தேன் அப்படிங்குவோம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் இது சொல்லுவாங்க இல்லையா வலுவமைதின்னு தமிழில் குற்றம்தான் இலக்கண முறைப்படி குற்றம்தான் ஆனாலும் அதை நம்ம ஏற்றுக்குறோம் இல்லைங்களா வலுவமைதின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல தமிழ்மொழிப்படி பார்த்தோம் அப்படின்னா மொழியினுடைய இலக்கண முறைப்படி பார்த்தா பேசுகிறது வட்டார மொழி அப்படிங்கிறது நிறைய வட்டாரங்கள்லையுமே வட்டார மொழிகள் இப்போ திருநெல்வேலின்னு பார்த்துட்டோம்னா லே லேன்னு போட்டு ப பேசக்குள்ளே எலே வாலே போலேன்னு சொல்லிகிட்டு அந்த லேங்கிற வார்த்தை போட்டு பேசுகிறது அந்த ஏரியாக்கு வந்து அந்த அந்த பகுதி மக்கள் வந்து அது பேசுவாங்கங்க மதுரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய வட்டார மொழி கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமுங்க எங்களுடைய கொங்கு வட்டார மொழி பார்த்தீங்கன்னா மரியாதை கலந்ததாக இருக்குங்க கொஞ்சம் மரியாதை கலந்து எல்லாத்துட்டையும் பேசுகிற மாதிரி வாங்க போங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கலந்த மொழி தானுங்க எங்கள் கொங்கு வட்டார மொழி அதனால தான் வந்து தமிழ்மொழியில் வந்து கொங்கு கொங்கு மொழி என்னைக்குமே ஒரு அழகு மொழியா இருக்குதுங்க எப்பவும்